என் பையனுக்கு நெக்ஸ்ட் ம வீக் பேட்டே வருது அதனால் அவனுக்கு ஒரு ரெண்டு டீஷர்ட்டு ஜீன்ஸு ஃபார்மலான ஷர்ட்ஸ்லாம் வேணும் இருக்கா ஓகே ரெண்டு டீஷர்ட்டு வந்து லைக்ரா டீஷர்ட்டு வேணும் அதில் வந்து ரெண்டுமே ப்ளாக் கலர் கொடுத்துருங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜீன்ஸ் வேணும் ஜீன்ஸ் வந்து அவனுக்கு ஹிப் சைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட்டிருக்கும் மேம் டுவெண்ட்டி எயிட்டில் கொடுங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு ப்ளூ கலரில் ஒரு ஜீன்ஸும் ப்ளாக் கலரில் ஒரு ஜீன்ஸும் எடுத்து கொடுங்க அப்புறம் ஃபார்மலான ஷேர்ட் வேணும் அது ரெண்டுமே ஒயிட் கலரில் கொடுத்துடுங்க மேம் அதுவும் வந்து எல் சைஸ் தான் ஓகே மேம் இப்போ இந்த இந்த ஷர்ட் எல்லாமே பில் போட்டிருங்க மொத்தம் எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லுங்கள் ஓ சரி ஓகே மேம் எல்லாத்தையுமே சேர்த்து பில் போட்டுருங்க சரி ஓகே பாய்